ஹலோ சார் இது ஸ்ரீ சாஸ்தா ரெஸ்டாரண்ட் தானே எங்களுக்கு இந்த வெஜ்ஜி ஐட்டம் ஆலு பல்லாக்கு வேணும் பட்டர் பன்னீரு இதில் ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளேட்டு கொஞ்சம் அனுப்புங்க சார் வேறு ஃப்ரைட் ரைஸ்ஸு எதனா இருக்குதுங்களா சார் நூடுல்ஸு வெஜ்ஜு வெஜ்ஜு எனக்கு ஒரு சேலட்டு ரெண்டு அனுப்புங்க சார் சேலட்டு ஆ பட்டர் பன்னீரு ரெண்டு கோபி மஞ்சூரி ஒன்று மஷ்ரூம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மஷ்ரூம் மசால் மஷ்ரூம் பிரியாணி இருந்தால் ஒரு ரெண்டு ப்ளேட்டு கொடுத்துருங்க சார்

ஒயிட் ரைஸ்ஸு வேணாம் சார் ஐஸ்கிரீமு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருங்க வெண்ணிலா ஸ்டாபெரி ஐஸ்கிரீமு ரெண்டு ரெண்டு பேக்கிங்கு வெஜ்ஜு சேலட்டு வெஜ்ஜு சேலட்டு கொஞ்சம் கொடுத்துருங்க சார் வெஜ்ஜு சேலட்

தண்ணியெலாம் வேணாம் சார் நாண் வெஜ்ஜு இல்லைல்ல எல்லாம் வெஜிட்டேரியன் தான் வெஜிட்டேரியன் தான் ஆ சரி இதில் சொமேட்டோவில் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க சார் ஆ நான் பேசிக்கிறேன் சரிங்க வடைலாம் இருக்குது சார் சாம்பார்

ஆ ஆ சாம்பார் சாதம் தயிர் தயிர் சாதம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுப் பீஸ் கொடுங்க புதினா வேணாம் சார் தயிர் சாதம் மட்டும் பிரண்ட இருக்குதுங்களா பிரண்ட வேணால் ஒரு பாக்கெட் வேணால் கொடுத்துருங்க சார் கரும்பு ஜூஸ்ஸு ஒரு சூப் வேணால் வச்சுருங்க சார் வெஜ்ஜு சூப்பில் சூப் ஆ அதை கொஞ்சம் கொடுத்துருங்க சரிங்க தேங்க் யூ குயிக் குயிக்காக கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார்